மருத்துவம் சார்ந்த பற்றாக்குறை அப்படினு பார்த்தீங்கன்னா இந்த கொரானா டைமு அப்படின்லாம் எடுத்துகிட்டோம்னா பெட்டு கிடைக்கல நம்மளுக்கு எல்லா மக்களுக்குமேவும் பெட்டு கிடைக்கல இப்போ சாதாரணமாவே காய்ச்சல் அப்படினு போய்ட்டோம் அப்படினா பெட் அதிகமாக கிடைக்காது இந்த காய்ச்சல் அப்படிங்குறது அதிகமாக பரவ ஆரமிச்சிருச்சு அப்படினாலேவும் பெட்டு கிடைக்காது கீழே படுக்க வைப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க அப்படிருக்கும் போது இதெல்லாம் ரொம்ப சங்கடம் எல்லா மக்களுமே இத ரொம்ப பாதிக்கும் இல்லையா ஏற்கனவே குளிர் ஜொரத்தில் நடிங்கிட்டுருக்குற ஒருத்தரை வந்து கீழே படுக்க வைக்கும்போது அது எவ்வளோ ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை எல்லாரையுமே அது பாதிக்கும் அப்புறம் பார்த்தீங்க அப்படினா தடுப்பூசிகள்லாம் போடுகிறாங்க தடுப்பூசி மையங்கள்லாம் கண்டிப்பாக எல்லா பகுதியிலேயுமே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இங்கே இருக்குது நான் இருக்கிற பகுதிகளில் இருக்குது ஒன்றும் பிரச்சின இல்லை ஆனால் மருத்துவம் சார்ந்த பற்றாக்குறை அப்படினு பார்க்கும்போது சில சமயங்களில் சில சூழ்நிலைகள் வந்து அந்த பற்றாக்குறையை ஏற்படுத்ததுன்னு நினைக்கிறேன் காய்ச்சலா வந்துட்டுருக்குறப்பச்சதுல எல்லாருமே போய் ஹாஸ்பிடலில் குவிஞ்சோம் அப்படினா பற்றாக்குறை தானா அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்த பற்றாக்குறை தானே அமைஞ்சிடுது தடுப்பூசி மையங்கள் தாராளமாக இந்த பகுதிகளில் இருக்குது தடுப்பூசியையும் கரெக்டா எல்லாருமே போட்டுட்டு வருவாங்க குறிப்பாக நாங்கள் எல்லாருமே கரெக்டா எல்லாருமே போட்டுட்டுருக்குறோம் பற்றாக்குறைனு பார்த்த பச்சத்தில எல் இருக்குது தடுப்பூசி மையங்களும் அதிகபச்சமா இல்லைனாலும் போதுமான அளவுக்கு இருக்கிறது தடுப்பூசியும் போட்டுருக்குறோம் ஒன்றும் பிரச்சினை இல்லை